மீடியாவை பார்த்துதான் நான் வந்து வியாபாரம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு அது மூலியமா வந்து நான் வந்து எப்படி தொழில் செய்யணும் அப்படிங்கிறதையும் கத்துக்கிட்டேன் பொருட்கள்லாம் வந்து எப்படி வாங்கணும் எப்படி விற்பனை செய்யணும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த பொருள்லாம் எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மீடியா மூலியமா அதுக்கப்புறம் என் பொருள் விக்கிறதுக்கு நான் எனக்கு ரொம்ப அது உதவியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்நெட் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ஏன்னா வந்து என்னுடைய வியாபாரத்திற்கு பணப் பரிமாற்றங்கள் செய்வதற்கு அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு இதில் என்ன பாதகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா மீடியாவை பார்க்கிறதால மக்கள் அனைவரும் அதை வந்து கவனிக்கிறாங்க அதனால் பொருள்களுடைய விலையை தெரிஞ்சுக்கிறாங்க அது மூலியமா எனக்கு வந்து லாபம்றது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு